எங்களோடய பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து வரவேற்று அவங்க தங்கிறதுக்கு எல்லாமே போதிய வசதிகளெலாம் இருக்குது குறிப்பாக செட்டிநாடு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க அந்த வீடுகளோடய கட்டமைப்புலாம் பார்க்கறத்துக்காக அப்படி வர்றவங்களுக்கு அங்கே தங்கிறத்துக்காகவே அந்த அரண்மனைகள்லே நிறைய விடுதிகளெலாம் இப்போ உருவாக்கிருக்குறாங்க அந்த விடுதிகளில் அவங்க தங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசும் வந்து இப்போ வந்து நம்ம சுற்றுலாத் துறை மூலிமாக தேவையான வசதிகளை செஞ்சுக் கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடக்கும் அந்த ஜல்லிக்கட்டை பார்க்கறத்துக்கும் நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க இப்போ அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் நிறையா தங்கும் வசதிகளெலாம் உருவாக்கிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டட்லயே அதனால வெளிநாட்டு பயணிகள் தங்குவதற்கு எந்த சிரமமும் இங்கே இருக்கிறது இல்லை இதுக்கு நம்ம பயணிகளை இன்னும் வெளிநாட்ரு பயணிகளை இன்னும் அதிகமாக வர வைக்கணும் அப்படின் பார்த்தீங்கன்னா நலிவு நலிவடைந்த இல்லைன்னா பராமரிப்பு இல்லாத நிறைய கோயில்களெலாம் இங்கே இருக்குது குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமயம் கோட்டை சித்தன்னவாசல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிக பெருமைக்குடிந்த இடமாக இருக்குது அதிக மக்களால் வந்து கவரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது ஆனால் அங்கே பராமரிப்புகளெலாம் வந்து கம்மியாக இருக்குது இதுக்கு தமிழக அரசு மற்றும் தொல்துறை அவங்க வந்து ஆராய்ச்சித்துறை அவங்களாம் வந்து நம்ம ஒரு இப்போது முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் இன்னும் அதிக அளவில் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர முடியும் இதுக்கான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்ருக்காங்க இப்போ அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கீ கீழடியில வந்து நிறையா ஆராய்ச்சிகளெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஆராய்ச்சிகளை இப்போ அருங்காட்சியகமாக பண்ணியிருக்காங்க இதன் மூலிமா நம்ம தமிழ்நாட்டோடய பெருமையை வந்து உலக அளவில் வந்து பறைசாற்ற முடியும் இப்போ இந்த கீழடிய பார்க்கறத்துக்கு நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமே இருக்காங்க இப்படி சிறப்பு மிக்க நிறையா அம்சங்களை வந்து நம்ம ப பாதுகாக்கணும் அப்போதான் நமக்கு வர அடுத்த தலைமுறைகளும் நம்மளுடைய பெருமைகளையும் நம்மளுடைய முன்னோர்களின்னோடனோட அந்த அறிவு சார்ந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இவ்வாறு இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கறதும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும் அப்போதான் அவங்களோட அந்த பண்பு மாறாமல் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும்